இப்போ நம்ம ஸ்டாம்ப்பு காயினு கூழாங்கல் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம சே நான் சேர்க்க ஆரம்மித்தப்போ எனக்கு வயது வந்து ஏழு அப்போ நான் வந்து நான் வந்து ஒரு சின்ன வயசில் விளாண்டுகிட்டு இருக்கையில் பக்கத்து வீடு ஆண்ட்டிகிட்ட போய் பார்த்துட்டு இருந்தப்போது அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தாங்க ஒரு புக்கில் அதில் வந்து ஸ்டாம்ப்பெலாம் ஒட்ட வச்சுருந்தாங்க காயின் வச்சுருந்தாங்க கூழாங்கல்லாம் வச்சுருந்தாங்க நான் அப்போது வந்து போய் அந்த ஆண்ட்டிகிட்ட கேட்டேன் ஆண்ட்டி இது நல்லா இருக்குது இதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களானு கேட்டப்போது அவங்க சொன்னாங்க இல்லைப்பா நான் இதெல்லாம் நான் சேமித்தது நான் யாருக்காகவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்போ யோசித்து நான் இன்ஸ்பிரன் ஆனதே நான் வந்து சரி நம்மளா நம்ம எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் இதாகினேன் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் வந்து சேர்க்க ஆரம்மித்தேன் ஏழு வயதுலருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் நான் இப்போ வந்து சேர்க்க ஆரம்மித்தேன் நான் வந்து என்ன சேர்த்து இருக்கேன்னால் நான் காயின்ஸு ஸ்டாம்ப்பு ஸ்டாம்ப்பில் வந்து நிறையா ஸ்டாம்ப்பு சேர்த்து இருக்கேன் இந்திரா காந்தி ஸ்டாம்ப்பு அந்த மாதிரி நிறையா பேரோடய தலைவர்களோடய ஸ்டாம்ப்ஸ்ஸெலாம் நான் சேர்த்து இருக்கேன் நான் வந்து எங்கள் பாட்டி தாத்தா எங்கள் பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அவங்க எல்லோர்கிட்டையும் அவங்கவுங்க காலத்துலிருந்து நான் வந்து ஒவ்வொரு காயின்ஸாக வாங்கி இருக்கேன் அதில் வந்து ரவுண்டு காயினு நடுவில் ஓட்டை போட்ட காயினு அந்த மாதிரிலாம் நிறையா காயினெலாம் நான் வாங்கி இருக்கேன் வாங்கி எல்லாத்தையும் சேமித்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்க்குறவுங்களையும் சரி என் அக்கா பையனாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் யார்க்கிட்டையினாலும் நான் சொல்வேன் இந்த மாதிரி இந்த பழக்கலாம் பழகுங்கடா அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நன்மையை சொல்லி கொடுத்து இருக்கேன் அதேமாதிரி நான் சேர்த்து வைச்சத இப்போ நான் எடுத்து பார்க்கையில எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கும் நான் அவங்கள்ட்ட சொன்னதை அவங்களும் செய்வாங்க அப்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப சௌந்தாகவும் இருக்கும் அப்போ வந்து எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அவனும் சேர்த்து வச்சுருக்கான் அப்போ நம்ம பேச்சை கேட்டு அவனும் செஞ்சுருக்கான்றது ஒரு பெருமையாகவும் இருக்கும் நான் வந்து ஏழு வயதுலேருந்து தொடங்கினேன் இருபத்தி நாலு வயது வரைக்கும் நான் அந்த வேலையை இன்னும் செஞ்சுட்ருக்கேன் நான் இன்னும் செய்வேன் கடைசி வரைக்கும்